சார் வணக்கம் நான் அண்ணா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேன் நகராட்சி ஆஃபீஸுங்களா சார் நேற்று அடிச்ச புயலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில நிறைய குப்பைத் தொட்டி டேமேஜ் ஆயி குப்பை பூரா ரோட்டுக்கு வந்துடுச்சு ரோட்டில இருக்கிற குப்பையினால் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டவும் கஷ்டமாக இருக்கு பட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மெல்லு அது கொசு ஃபார்ம் ஆயி ஒரே கொசு தொல்லை இது மாதிரி ஏரியாவில மக்கள் கொஞ்சம் சிரமப்பட்றாங்க சார் ஆமாம் எக்ஸாக்டாக அண்ணா நகரில் செகண்ட் ஸ்ட்ரீட்டு ஆமாம் சாரு குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள் ஃபுல்லாகவே ரோடு முழுக்க அப்படியே கண்ட இடத்துல கண்டபடி கிடக்கறத இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கு குப்பைத் தொட்டியுமே டேமேஜ் ஆயிடுச்சு சார் ஆமாம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆ ஈவினிங்களாக ஓகே சார் ஈ ஈ வாங்க வந்து பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு எட்டு குப்பைத் தொட்டி கிட்ட எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு சார் ஆ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஏரியாவில இருக்க பீப்பிள்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னைக்கு சார் நாளைக்கிக்குள்ளைங்களா நாளைக்குள்ளே பண் ஓகே சார் ஓகே சார் கொஞ்சம் நாளைக்குள்ளே பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்